எங்கள் கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது மேங்கோ ஜூஸ் கம்பெனி இருக்குது ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குது அப்புறம் இந்த காளான் கம்பெனி இருக்குது சரிங்களா இது வந்து இருந்தது நாளடைவில அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரம ஏற்படுத்திக் கொடுத்தது இப்போ ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கக் கூடிய பெண்கள் போகிறாங்க படித்த பெண்கள் போகிறாங்க பட்டதாரி இளைஞர்கள் போகிறாங்க எல்லாமே வந்து போகிறாங்க மேங்கோ ஜூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள்லாம் போகிறாங்க அதிகமாக அங்கே வந்து மே மேங்கோ ஜூஸ் வந்து உழைக்கக்கூடிய காரணம் என்பதனால வந்து அதிகமாக பெண்கள் போவாங்க ஏன்னால் எடுத்து வைக்கிறது தூக்கி வைக்கிறது அந்த சாமான்கள் அந்த ஒர்க்குக்கு அங்கே வந்து பெண்கள் அதிகமா தேவை தேவைப்படுது காளான் கம்பெனிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னால் அதுக்குப் பண்ணயம் நாற்று நடவு அது வந்து பார்த்தீங்கன்னா இது கிராமம் பொறுத்து அந்த விவசாயம் செய்யக் கூடிய பெண்மணிகள் ஆண்கள் எல்லோருமே போய்விட்டு வேலை செய்வாங்க அது மேலும் மேலும் மேலும் மேலும் வளர வளர்ச்சி அடைய காரணம் வந்து ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு செய்து முதலீடு போட்டு அத மேன்மேலும் வளர்த்து அவர்களுடைய வந்து பிசினஸ் தான் அவர்களுடைய வணிகத்தை மேன்மேலும் அவங்க ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணி எல்லாமே சரிசமமாக இருந்து வெற்றிகரமான ஒரு இது கொண்டு வந்தாங்க அதனாலே மக்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுது அதை ஏற்றுமதி செய்ய முடியுது பிசினஸும் நல்லபடியாக மேன்மையா உள்ளது அது தான் அதனுடைய காரணம் எல்லோருடைய ஒற்றுமை இல்லை அவர்களோட உழைப்பு பங்களிப்பு இதெல்லாமே தான் காரணமாக அமையுது அதனால் வந்து கிராமப்புறத்தில் வந்து எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கம்பெனி மேங்கோ ஜூஸ் கம்பெனி காளான் இந்தக் கம்பெனிகள நம்பித் தான் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அதிகமாக இருக்குது படித்த இளைஞர்களுக்கும் வருஷா வருஷம் அங்கே இத்தனை வேலை கிடைக்குது அதனால அந்த ஒரு வணிகங்கள் பிசினஸ் வந்து வெற்றியடையக் காரணமாகவும் அமையுது எல்லோருடையக்கும் நிறைவேறுது எல்லோருடைய ஆசைகளும்